நான் சமீபத்தில் ஒரு செல் ஒன்று வாங்கினேன் அது போய் கடையில்தான் வாங்கினேன் செல் போகோ எக்ஸ் த்ரீ அப்படின்னு ஒரு கைபேசி பத்தொன்பதாயிரம் அதோடைய விலை அதோடய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா எய்ட் ஜிபி ராம் இருந்துச்சு அதில் கேமரா வந்து சிக்ஸ் ஃபோர் மெகா பிக்சல் நல்லாருந்துச்சு பார்க்கயிலே அந்த செல் அவ்வளோ அழகா இருந்துச்சு நல்ல ப்ளூ கலரில் இருந்துச்சு ஊதா நிறத்தில் இருந்துச்சு நல்ல க்வாலிட்டியாக இருந்துச்சு பார்க்கயிலேயே பேட்ரி வந்து ஆற ஆறாயிரம் எம்ஏஹச் அதுதான் இருட்டில் கூட நல்ல தெளிவாக நல்ல இயற்கையாக நம்பளை நல்லா இருந்துச்சு ஃபோட்டோ கூட அதாச்சும் அப்பறோம் பேட்ரி வந்து நல்லா நிற்குது எங்கேயாச்சும் டிராவல் பண்ண போகையில் நமக்கு வந்து சார்ஜர் வந்து நம்ம ஃபுல்லாக வச்சுருந்துட்டு போனோம்னா நல்ல ஒரு மூணு நாள் வரைக்கும் கூட அது நிற்குது நம்ம எங்கே வேணாலும் போனாலும் அதை எடுத்துகிட்டு நம்ம போகலாம் அய்யய்யோ நம்ம சார்ஜர் ஏற்ற முடியாதே அப்படிங்கற ஒரு பயம் இல்லாமல் செல் நல்லா நல்லாயிருக்கு கண்ட்ரோல் சூப்பராயிருக்கு அதைவிட இப்போ நம்ம வந்து கடையில் வந்து எனக்கு பிடிச்சதே எனக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் கடைக்கி பக்கத்தில் வசந்த் அண்ட் கோ நம்ம கடை அங்கே நல்லாயிருந்துச்சு போய் பார்க்கையிலியே நல்லாயிருந்துச்சு நெறைய செல் ஃபோன் வச்சுருந்தாங்க எனக்கு அதிலையே இது வந்து ரொம்ப பிடுச்சிருந்துச்சு எனக்கு இது அதில் என்ன எனக்கு அப்படினா பத்தொன்பதாயிரத்தில் எனக்கு ஐநூறுரூபா ஆஃபர் பண்ணி தந்தாங்க அதை விட எனக்கு ஒரு பரிசு பொருள் ஒன்று கொடுத்தாங்க ஒரு ஹாட்பாக்ஸ் ஒன்று ஒரு பரிசு பொருள் ஒன்று கொடுத்தாங்க நல்லாயிருந்துச்சு எனக்கு பார்க்கயில நல்லா பண்ணி தந்தாங்க நல்லாயிருந்துச்சு எனக்கு அதில் பிடிச்சது இந்த பொருளில் பாசிட்டிவ்வாக இது தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்